நாங்கள் ரொம்ப அதிகமாக நாங்கள் வந்து வெளியே பயணிக்கிறோம் எங்கள் வெளியே போகிறோன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நாங்கள் போக்கு போக்குவரத்து நம்ம பயன்படுத்துறது வந்து பஸ்ஸு தான் அவ்வளோ வசதின்னா இல்லை நம்ம காரு அப்படில்லாம் நாங்கள் போக முடியல ஸோ நாங்கள் வந்து பஸ்ஸு தான் மோஸ்ட்லி போவோம் இப்போ கூட அந்த பர்வத மலை நாங்கள் ஒரு நாளைக்கு காலைல ஒரு ஒரு ஏழு மணிக்கு கிளம்புனோம் ஏழு மணிக்கு கிளம்பி திருண்ணாமலை போனால் அங்கேருந்து ஒரு பஸ் இருக்கும் செங்கம் போகிற பஸ் ஏறிட்டீங்க அங்கேருந்து போளூர் போய் போளூர்லேர்ந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் அந்த பர்வத மலை பஸ்ஸு தான் எனக்கு பேருந்து தான் பேருந்தோட அந்த பாட்டு போட்டு பேருந்தில் பஸில் அந்த பாட்டை போட்டு அப்படியே ஒரு விண்டோ சீட்டு பிடிச்சினு உட்காந்தீங்கன்னா வச்சீக்கங்களேன் அதோட தனி சுகமே இல்லை வேற அப்டி ஒரு மாரி அழகாக இருக்கும் போகிறதே ஒரு மாதிரி மகிழ்ச்சியா இருக்கும் அது சின்னபுள்ளத்தனமா மாறிடுவோம் அந்த விண்டோ சீட்டு தான் கிடைக்கணும் விண்டோ சீட் இல்லைனா பஸில் ரொம்ப கடுப்புங்க ஸோ எப்படியாவது அந்த ஜன்னல் சீட்டு கிடச்சிச்சின்னா வச்சிக்குங்களேன் அப்படியே டிராவலு அப்டி பாட்டு நாங்கள் ஜாலியாக பாட்டு கேட்டுன்னு அப்டி அதை கேட்டுனு காதில் கேட்டுன்னு போயினே இருக்க வேண்டியது தான் எவ்வளோ தூரம் வேணுணா போகலாம் ஸோ பஸ்ஸு தான் எனக்கு தெரிஞ்சவரைக்கும் பஸை பயன்படுத்துகிறதுதான் நல்லது வேற எதுவும் எனக்கு தேவைல்ல பைக்லலாம் போனால் ஒரு மாதிரி களைப்பாக இருக்கும் பெட்ரோல் வில கொஞ்சம் பஸில் போனால் கொஞ்சம் சிக்கனமாகவும் இருக்கும் களைப்பும் தெரியாது நல்லா ஜன்னல் ஒரம் பாட்டு போட்டுனு பாட்டை கேட்டுனு போயின்னே இருக்க வேண்டிய தான் ஸோ நான் எப்பவுமே நான் பயணிக்கும் போது நான் பயன்படுத்துகிறதுக்கு போக்குவரத்து என்ன முறை என்ன கேட்டிங்கன்னா இந்த பேருந்து தான் சொல்வேன் அதில் மறக்க முடியாத விஷயன்னு கேட்டிங்கன்னா இது ஒன்று தான் அந்த பர்வத மலை போனது அந்த மலை அந்த பாட்டு அந்த ஜன்னல் சீட்டு ஸோ ஒரு மாரி ஒரு அழகான தருணங்க அது என்னால் அது மறக்கவே முடியாது அது ஒன்று தான் மறக்க முடியாது சொன்னால் அந்த ஒரு சம்பவம் தான் நான் சொல்லுவேன்